இங்கே வந்து மேட்டூர் வந்து எனக்கு ரொம்ப பேமஸு மேட்டூருக்கு நல்லா ஒரு இது பிள்ளைங்கள் அங்கேயும் நல்லா போய் பார்க்கலாம் நிறையா இடம் இருக்கு பூங்கா இருக்குது இப்போ மேட்டூர்லையும் நல்ல பூ நல்லா பார்க்குறதுக்கு ஒரு இடம் தான் பார்க்குறதுக்கு எங்கள் பிள்ளைங்க விளையாட்றதுக்கு நல்ல ஏற்ற இடம் அதுனா பிள்ளைங்களும் நல்ல பார்க்கலாம் தண்ணியும் நிறையா இருக்கும் மேட்டூர் டேம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எங்கள் பக்கத்தில் உத்தமசோலபுரம் பழையக்காலத்து கோயில் இருக்கு அதுவும் நல்ல எ கோயில் அப்புறம் ஆறுபடையப்பா கோயில் இருக்குது ஏற்காடு அடிவாரத்தில் இது ரொம்ப இங்கே நல்லா இடம்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப விசேஷமான இடமா எல்லா காலத்துலையும் ஆடி மாதம் இங்கே கோயில் மாரியம்மன் கோயில் பண்டிகை நடக்கும் அது ரொம்ப விசேஷமான இது சேலம் மாரியம்மன் கோயிலுன்னா பேமஸான கோயில் நல்லா ஒரு பண்டிகை சூ ஜனத்தில் பெருத்தவன்னு சொல்லுவாங்க ஜ சேலத்தா சேலத்து மாரியாய ஜனத்தில் பெருத்தவன்னு சொல்லுவாங்க அது நல்ல கோயில் எல்லாரும் பார்க்க எல்லாரும் ரொம்ப பேர் வருவாங்க சே பக்கத்து ஊருலருந்தெல்லாம் இந்த கோயிலுக்கு வருவாங்க அதனால ரொம்ப விசேஷமான இடம் சேலம் சேலத்தில் இன்னும் பார்க்கவேண்டிய இடம்லாம் நிறையா இருக்குது